ஃபைவ் டேஸ் அப்டிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜன் ஃபர்ஸ்ட்டு தான் அன்னைக்கி வந்து என்னோட பர்த்டே

ஸோ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி தீபாவளி எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே அது நிறைய விஷயங்கள் இருக்கு தீபாவளியை பொருத்த வரைக்கும் சின்ன வயிஸ்லலாம் வந்து ஒரு போட்டி நடக்கும் யார் வந்து அதிகமாக பட்டாசு வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் வந்து நான் இப்போது ஸ்டில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தீபாவளியை வந்து நான் வந்து மேக்சிமம் இந்த பட்டாசுலாம் வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு எஸ்ஸே மாதிரி சம்திங் படித்தேன் ஸோ வந்து அதிலிருந்த நோட்டில் வந்து தீபாவளி அந்த பட்டாசு வெடிக்கிறதினால பறவைகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது ஸோ அதல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கறதுனால நடக்காது நம்ம மாற்றம் ஏற்படணும்னு நெனைச்சோன்னா அதை நம்மகிட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது ஸோ நான் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து நான் அந்த பட்டாசு வெடிக்கிறதை ஸ்டாப் பண்ட்டேன் பேர்ட்ஸுக்காக தென் வந்து அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லி சொல்லணும் தென் வந்து எங்கள் வீட்டில் பாத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்துடே வர மாதிரி வரும் டிசம்பர் ட்வன்ட்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்ட்மஸ் அப்போது வந்து எங்கள் மாமாக்கு பர்த்டே ஜன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் எனக்கு பர்த்ரே தென் ஜன் செவன் வந்து என் சிஸ்டர் எங்கள் சித்தி பொண்ணு ஒருத்திக்கு பர்த்டே அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வரதுனால தென் பார்த்தோம் அப்படின்னா ஜன் செவன்த் ஜன் செவன்டீன் வந்து எங்கள் தாத்தாவோட பர்த்ரே வரும் ஸோ இது எல்லாம் வந்து அந்த பர்த்டே ப்ளஸ் வந்து எங்கள் மாமாவுக்கு வெட்டிங் டேவும் கூட ஜன் செவன்டீன் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பாக்கிறத்துக்கு ஸோ தட்ஸ் இது தான் இது தான் என்னை பொருத்த வரைக்கும் பைவ் இம்பார்டன்ஸ் டே அதர்வைஸ் எனக்கு காமராஜர்ரோட பர்த்ரே ஜூலை ஃபிஃப்டின் அது அப்றம் வந்து அக்டோபர் டூ இந்த காந்தி ஜெயந்தி அப்புறம் வந்து இந்த ஸ்பீச்லாம் கேக்கும்போது அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே இதோட ஸ்பீச்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மனசுக்குள்ளார இருந்து ஒரு சந்தோஷம் அவங்ளோட தியாகங்கள் அது எல்லாம் வந்து அவங்க ஸ்பீச் பண்ணும்போது கண் முன்னாடி நடந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு தட்ஸ் இட் இதெல்லாம்தான் என்ன பொருத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டேஸ் அண்டு எனக்கு டக்குனு ரிமெம்பர் ஆகிற இந்த ஃபைவ் டேஸ்